கல்வி அமைப்பில் வந்து நம்ம தமிழ் மொழி வந்து இப்போ போதுமான அளவு செயப்படுவதா செயல்படுது அப்படின்னு தான் நாங்கள் நான் வந்து கருதுகிறேன் அது வந்து எதனால அப்படின்னா நம்மளுடைய தாய் மொழி வந்து தமிழ் வேறு எந்த வேறு மொழிகள் அதாவது இங்கிலீஸு தெலுகு ஹிந்தி மராத்தி இந்த மாதிரி தா தா மொழிகள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம தாய் மொழி வந்து தமிழ் தான் அதனால தமிழ் மொழிக்கு வந்து நம்ப முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும் தமிழ் மொழி தான் நம்மளுடைய தாய் மொழி அதாவது தமிழ் தமிழ் கற்றுருந்தா அதாவது நம்ம தமிழ்நாட்டுல எங்கேனாலும் ஒரு இப்போ கம்பெனி லெவெலில் பார்த்தோன்னா அது வந்து இங்கிலீஷ் நாலேஜு இருந்தால் தான் இப்பத்தி இப்போ இருக்க கூடியே கால கட்ட கால கட்டத்தில் வந்து இங்கிலீஷு நாலேஜு இருக்கானு தான் பார்க்குறாங்க இருந்தாலும் நம்ம தமிழ் கற்றுருந்தாலும் கற்றுருக்குறோம் அப்படினாலும் கூட அது ஒரு சில கம்பெனிகள் கூட அதாவது ரொம்ப பெரிய லெவெலில் இல்லைனாலும் சின்ன லெவெலில் இருக்க கூடியே கம்பெனிகளில் தமிழ் ஓரளவுக்கு படிக்கவோ எழுதவோ தெரிச்சுருந்தாலும் ஒரு அந்த லெவெலில் கூட நம்ப வேலைக்கு போய்க்கலாம் அதனால நம்ம ஸ்கூல்லேருந்தே நம்மளுக்கு தமிழ் வந்து கற்றுக்கொடுத்துட்டு வரதுனால அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது அதை வந்து நம்ம தாய் மொழியா க தாய் மொழியா நம்ம வந்து என்றதனால இது வந்து தமிழ்ல வந்து நாம பேசவோ இல்லை வேறு எங்கேயாவது போய் பேசவோ நம்ம வந்து அது வந்து தயங்க கூடாது நம்ம தாய் மொழி வந்து நமக்கு தைரியம் தைரியமாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நம்ம கற்றுக்கணும் அதுமாதிரி தைரியமாக தமிழையும் பேசணும் வேறு இங்கிலீஷில் பேசுறாங்க ஹிந்தியில் பேசறாங்க அப்படினாலும் நம்மளுக்கு தெரியலை அப்படிங்கிற அந்த ஒரு மைண்டில் நம்ம வரக்கூடாது அது வந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்மளும் அவங்கள மாதிரி பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் இருந்தால் போதும் எதையும் கற்றுக்கலாம்